வண வணக்கம்

வணக்கம் சொல்லுங்கள் கௌரி சங்கருங்களா சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் என்ன ம் ம் சரிங்க மகாலட்சுமி ஆ பையன் பேர் சரிங்க சரிங்க சரிங்க இப்போ ஆ ம் சரிங்க

சரிங்க அப்படிங்களா இப்போ என்ன கல்யாணத்துக்கு வந்து எந்த மாசன்னு பார்த்து சொல்றதுங்களா ஆ பார்த்து சொல்கிறேன் ஒரு செகண்டு ஆ

இதோ பேர் சொல்லிவிட்டாங்க அவங்க பேர் பொ பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க மகாலட்சுமி ஆ சரிங்க எழுதிட்டாங்க சரிப்பா பார்த்துட்டேன் இந்த மாதம் பார்த்து இப்போ சித்திரை மாதம் பேர் பொருத்தப்படி பார்த்தா இப்போ செஞ்ச நெக்ஸ்ட் டைம் வைகாசியில் வைச்சிக்கிலாங்க ஆ சரிங்க ஆ பொருத்தம்லாம் பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க பத்தும் பொருத்தும் ஆனால் ஏழு பொருத்தம் நல்லாருக்குது வேறு என்ன வேறு ஆ நீங்கள் இது கூட நல்ல நாள் வைகாசி விட்டா ஆனி ஆடி அப்படி வருதுப்பா மூணு மாதம் ஆயிடும் மூணு மாதங்கிறப்ப ஆனி ஆடி ஆவணி மாசந்தான் வருங்க வைகாசி கடைசி வெச்சுக்குங்க நல்லாயிருக்கும் மாதம் ந கடைசியில் மாதிரி முகூர்த்தம் இருக்குது ஆ அதை சி வைகாசி மாதம் கடைசில முகூர்த்தம் வைச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே ம் ஆ ஆமாங்க ஆ ஆமாம் ஆமாம் சுருக்கமா வைச்சுக்குங்க ரொம்ப சொந்தத்தை கூப்பிட்டு ஆடம்பரம் பண்ணாமல் செய்யுங்க ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம் உங்கள் சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டு சுருக்கமாக செஞ்சுக்குங்க அப்புறம் வரபே வரவேற்பு கூட அப்புறம் வைச்சுக்கோங்க அது கூட ஆனி மாசம் வைச்சுக்கலாம் ஆ எல்லாம் நல்லாயிருக்கு ம் சரிப்பா வாழ்க வளமுடன் ம் ஆ ஆ